இப்போ நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஓய்வு நேரத்தில் எப்படி நாங்கள் எங்கள் பொழுதை போக்கை வந்து நேரத்தை செலவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து சின்ன குழந்தைங்க வருவாங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுகிறது கபடி விளையாடுகிறது கொக்கோ விளையாடுகிறது இல்லை வந்து ஏதாச்சும் பேட் பால் விளையாடுகிறது கேரம் போர்டு விளையாடுகிறது அந்த மாதிரிலாம் வந்து விளையாண்டுகிட்டு இருந்தோம் ஆனால் இப்பெல்லாம் இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆன்லைனில் இல்லை வந்து இன்டர்நெட்டில் விளையாடுகிற மாதிரிதான் இருக்கிறாங்க இப்போ ரீசண்ட்டாக இந்த லாக் டவுனெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்க எல்லாேருமே மொபைலில் வந்து கேம் விளையாடுகிறது யூடியூப்பில் வந்து கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்கறது டிஸ்கவரிஸ் பார்க்கறது டிவியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன் சேனல்ஸு அதுக்கப்புறம் வந்து மூவிஸ் கூட வந்து கார்ட்டூனில் வர்றது இந்த ஷின் சான் பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து இப்போ கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி ஃபிரீ ஃபயர் அந்த மாதிரிலாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து இப்போது இன்டர்நெட்டாக ஆகிடுது எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாேருமே வந்து ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் ஆன்லைன் மூவிஸு அதுக்குதான் அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க சம் டைம்ஸ் வந்து சின்ன பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஃபிரெண்ட்ஸுங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் வந்து இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறது இல்லை அவங்க பேரெண்ட்ஸோடு வீகென்ட்டில் வந்து டூரிசம் போகிறது இல்லை அங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஷாப்பிங் மால் போகிறது அந்தமாதிரியான நிறைய பொழுது போக்கு வேலைகளெல்லாம் செஞ்சு அவங்களுடைய நேரத்தை வந்து செலவிடுகிறாங்க